வணக்கம்மா சொல்றேம்மா எந்த ஏரியாம்மா தருமபுரிங்களா இது என்ன உங்களுடைய நாய்குட்டிங்களா விலைக்கு வாங்கினதுங்களா எப்படி தாய் குட்டியிலிருந்து வந்ததா ம் ஓகே வயசுங்க அதுக் என்ன உணவு கொடுக்குறிங்க இப்போ வேறு ஏதனா மெடிசன் ஏதனா கொடுத்துருக்கீங்களா

சரிங்க நீங்கள் அருகாமைலுள்ள கால்நடை மருத்துவமனையில் அரசு மருத்துவமனையில் நீங்கள் அதை வந்து கொண்டு போயிட்டு ஒரு டைம் போட்டு தடுப்பூசி போட்டுக்கோங்க அந்த மருத்துவருனுடைய ஆலோசனை பிரகாரம் அவங்க என்ன பரிந்துரைக்கிறாங்களோ அந்த உணவு கொடுங்க ஒரு குறிப்பிட்ட நாள் அதன் பிறகு அது பாதுகாப்பான ஒரு ஈரப்பதம் இல்லாம அதிக வெப்பம் இல்லாத இடத்துல வந்து அதை தங்க வைக்கிணுங்க அந்த பிளாஸ்டிக்கில் வரது அரிசி பை அந்த பை போடக்கூடாதுங்க கோணிப் பையாக போடணும் அல்லது பெ மேட் காட்டன் மேட் போடணும் உங்களோடய நகராட்சியாக இருந்துச்சுன்னால் நகராட்சி அலுவலருக்கிட்ட தகவல் கொடுக்குணும் கிராம பஞ்சாயத்தாக இருந்தால் கிராம பஞ்சாயத்தாக இருந்தால் கிராம பஞ்சாயத்து செயலாளருக்கிட்டே நீங்கள் பதிவு பண்ணணுங்க அதற்காக வந்து மருத்துவமும் மாத்திரையாக கொடுத்து அதை ஒழுங்கு பண்ணிக் கொடுப்பாங்க அதாவது ஏபிசின்னு சொல்லுவாங்க அணிமல் பத் கண்ட்ரோல் அதை நீங்கள் அருகாமையிலுள்ள மருத்துவருக்கிட்டே போனீங்கனால் இலவசமாக உங்களுக்கு வந்து அரசாங்கத்தில் செய்வாங்க தனியாருக்கிட்டே நீங்கனா நீங்கள் உங்களுக்கு பணம் செலவு பண்ண வேண்டி வரும் அதையோடு இன்னோரு குறிப்பு இந்த விலங்குகள் அனிமல் அதாவது கால்நடைகள் இந்த இது போன்ற ஓ உயிரினங்களுக்கு வந்து அ அவசர சிகிச்சை தேவைப்பட்டால் பத்தொன்பது அறுபத்தி ரெண்டு என்ற நெம் ஓ இலவச எண்ணை பதிய புகார் செய் தெரிவித்தால் அவர்கள் வாகனத்தில் வந்து உங்கள் இருப்பிடத்திலேயே மருத்துவம் பார்ப்பார்கள் நன்றி அதோடு இன்னோரு சிறப்பு இது காலை எட்டு மணி முதல் மாலை எட்டு மணி வரைதான் அந்த இலவச எண் பயன்பாட்டில் இருக்கும் வேறு என்ன சந்தேகம் தொடர்புக்கு நன்றி நன்றி